ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் இப்போது வந்து உங்களுக்கு போகோ எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீங்கிறது ஒரு எம்ஐ பிராண்டு ஓகே வா மேடம் இப்போ வந்து அதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னா ரெண்டு வேரியண்ட்ல இருக்குது சிக்ஸ் ஜிபி ரேம் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் வந்து பதினாறாயருபாய் அதே மாட்ட எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வந்து இருபதாயருபா ஓகேவா மேடம் இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது ப்ளூ கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று உங்களுக்கு என்ன கலர் மேடம் வேணும் ஓகே மேடம் இப்போ வந்து இதோடய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன் இதோடய கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அறுபத்திநாலு மெகா பிக்சலு ஆ அதுக்கப்புறம் என்னென்னா பேட்ரி வந்து ஆறாயிரம் எம்ஏஹெச்சு பேட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை மேடம் பேட்ரி வந்து நீங்கள் ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னால் ரெண்டு நாளைக்கு நிற்கும் அதே சமயம் நீங்கள் சார்ஜ் பண்ண ஃபார்ட்டி ஃபை மினிட்ஸ்ல சார்ஜ்ஜு ஃபுல் சார்ஜ் ஆயிடும் ஓகேவா மேடம் கேமரா எல்லாமே செல்ஃபி கேமராவிலேந்து எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு டிஸ்பிலேவும் உங்களுக்கு ரொ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேவா மேடம் ஆ ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் என்ன வேரியண்ட்ல மேடம் எடுக்குறீங்கள் பதினாறாயரருபாய்க்கு எடுக்குறீங்களா இருபதாயருவாய்க்கு வாங்கிறீங்களா மேடம் ஓகே மேடம் இப்போது வந்து நீங்கள் எப்படி இஎம்ஐல எடுக்குறீங்களா எப்படி மேடம் ஓகே மேடம் இப்போ இஎம்ஐல எடுக்குறீங்கன்னால் நீங்கள் வந்து ஸ்டாட்டிங்ல வந்து எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன் ருப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு நாங்கள் மொபைல் கொடுக்குறோம் நீங்கள் வந்து பஜாஜ் கார்ட்னு ஒன்று இருக்கணும் அது இருந்தால் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு மன்த்லி மன்த்லி நாங்கள் டூ தௌசண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் எடுத்துக்குவோம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் மொபைல் வாங்க வரும்போது உங்கள் அக்கௌண்ட் டீட்டைல்ஸ்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது மட்டும் இருந்தால் போதும் அதே சமயம் ஒரு பஜாஜ் கார்டு ஃபினான்ஸ் கார்ட்னு இருக்கும் அதை எடுத்துட்டு வந்துடுங்க ஓகேவா மேடம் ஆ டிஸ்கௌண்ட் எதுவும் பண்ண முடியாது மேடம் இப்போது வந்து நீங்கள் இஎம்ஐல தான் வாங்குறீங்க ரெடி கேஷ்ல இப்போ வாங்குனீங்கன்னால் கூட உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட்லருந்து டூ ஹண்ட்ரட் வரையும் உங்களுக்கு லெஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து இஎம்ஐல வாங்குறதனால எங்களால் எந்த டிஸ்கௌண்ட்டும் கொடுக்க முடியாது மேடம் வேணும்னால் ஒரு ஹெட்செட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் வேற எதுவும் உதவி தேவைப்படுதா மேடம் இ இல்லை மேடம் இந்த ஸ்டா இந்த மொபைல் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் நிறையாவே இருக்குது நீங்கள் எப்போவேனாலும் வந்து வாங்க வாங்கிக்கலாம் மேடம் ஓகேவா மேடம் ஓகே ஓகே மேடம் நன்றி மேடம்